எங்கள் ஊரில் சின்ன வயதில் துரோபதி அம்மனுன்னு திருவிழா போடுவாங்க அம்மன் கோயிலில் அந்த திருவிழாவுக்கு நாங்கள் ஊர்லேருந்து அந்த ஊருக்கு நாங்கள் போய் திருவிழாவுக்கு நடந்தே கூட்டிகிட்டு போவாங்க எங்கள் பாட்டி எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த திருவிழாவில் ஐஸ்கிரீம் வாங்கி தருவாங்க அந்த பஞ்சு முட்டாய் வாங்கி கொடுப்பாங்க பஞ்சு முட்டாய் கேட்போம் ஐஸ்கிரீம் கேட்போம் வளையல் கேட்போம் இந்த மண்ணில் வச்சிக்கிட்டு விளையாடுவாங்கல்லையா மண்பானை ஜாமானுங்களை அதெலாம் வாங்கி தர சொல்லி கேட்போம் எங்கள் பாட்டி வாங்கி கொடுப்பாங்க இந்த பனங்கிழங்குனு ஒன்று விற்கும் அதை வாங்கி கொடுப்பாங்க அப்பறம் அந்த இந்த பானிபூரி இதெல்லாம் விற்பாங்க இந்த பானிபூரி பனங்கிழங்கு வெள்ளரிக்கா கொய்யாக்காய் இதெல்லாம் நிறையா போட்டுக்கிட்டு அங்கே விற்பாங்க இதெல்லாம் வாங்கி தர சொல்லுவோம் பலூன் வாங்கி தர சொல்லுவோம் அப்பறம் திருவிழாவில் இன்னோம் இந்த கலர் கலராக ஐஸ் விற்பாங்க அந்த ஐஸ் வாங்கி தர சொல்லுவோம் ஜூஸு வாங்கி கொடுக்க சொல்லுவோம் நிறைய எங்கள் பாட்டி வாங்கி கொடுப்பாங்க எங்களுக்கு நடத்தியே கூட்டிட்டு போவாங்க அப்பறம் அந்த சடல்லாம் சுற்றுவோம் நாங்கள் அதில் கீழருந்து மேல போய்ட்டு சுற்றி சுற்றி வரும்போதெல்லாம் பயமாருக்கும் அந்த சடோலாம் சுத்துவோம் அப்பறம் கையில் கலர் கலராக மையிலயே பொட்டு வச்சி இது பூ மாதிரி டிசைன் போட்டு கொடுப்பாங்க அதெல்லாம் போட்டுக்குவோம் மணி வாங்கி கொடுப்பாங்க வளையல் வாங்கி கொடுப்பாங்க நெயில் பாலிஷ் வாங்கி கொடுப்பாங்க எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க சொல்லி எங்கள் பாட்டிகிட்ட அடம்புடிச்சி நிறையா வாங்கிக்கிட்டு திருவிழாவை பார்த்துட்டு திருவிழாவில் வைக்கிற எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க சொல்லி எடுத்துக்கிட்டு நடந்து திரும்பவும் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்துடுவோம்